எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட்டு ஏன் பிடிக்குன்னா அது ஒரு டீம் கேம்மு எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஒரு குரூப்பாக விளையாட பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கபில் தேவ் சச்சின் டெண்டுல்கரு எம் எஸ்ஸு டோனி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதனால் எனக்கு கிரிக்கெட் மேல் அதிக ஆர்வம் சின்ன வயதில் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நிறையா விளையாடுவேன் அதில் கிரிக்கெட் அதிகமாக விளையாடுவேன் எனக்கு பேட்டிங் ரொம்ப பிடிக்கும் விக்கெட் கீப்பிங் ரொம்ப பிடிக்கும் என்னோடய இருபத்து ரெண்டு வயசுல நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஒரு டீம்மாக எங்கள் ஊரில் ஒரு கிரிக்கெட் மேட்சு விளையாடினோம் அதில் எங்கள் டீம் தான் வின் பண்ணுச்சி அது எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவு இப்போ எனக்கு வயசானதுனால அதிகமாக விளையாட முடியல கிரிக்கெட்லாம் ஆனாலும் என் பையன் கிரிக்கெட் நன்றாக விளையாடுவான் நெறைய மேட்சி வெளியூருக்கு செல்வான் ஃப்ரெண்ட்ஸு கூட அதுவும் எனக்கு ரொம்ப மனது சந்தோஷமாக இருக்கும் நூறு வருடத்துக்கு மேல் கிரிக்கெட்லாம் விளையாடு விளையாடப்பட்டு வருகிறது அதுக்கு ஃபேன்ஸும் அதிகம் கிரிக்கெட் மூலமாக நிறைய டேலண்ட் உள்ள ஆட்கள் வெளியே தெரிகிறாங்க அதுவே கிரிக்கெட் பிடிக்க ஒரு காரணம் தான் படிப்பு இல்லாதவன் கூட கிரிக்கெட் விளையாடி பெருமையை சேர்த்துக்கறாங்க இந்த கிரிக்கெட் இன்னும் நல்லா வளந்து வரணும் இன்னும் ஒரு நல்ல விஷியம் தான் என்ன இப்போ பெண்களுக்கு கிரிக்கெட் விளையாடுகிறாங்க உமன்ஸ் கிரிக்கெட்டு அது பெரிய லெவலில் செய்கிறாங்க என்னோடய காலத்தில் பெண்கள் கிரிக்கெட் விளையாடி நான் பார்த்ததில்ல இப்போ பார்க்கறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சந்தோஷமாக இருக்குது பெண்களுக்கு கிரிக்கெட் வாய்ப்பு கொடுக்கறத்துக்கு கிரிக்கெட் மட்டும் இல்லை நிறைய விளையாடு இப்போ பெண்கள் விளையாடி கொண்டி இருக்கிறாங்க ஃபுட்பால் த்ரோபால் கபாடி இது போன்ற நிறைய விளையாட்டுகளை விளையாடுறாங்க